எங்கள் காலேஜில் வந்து ஃபார்மஸி வீக்குனு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் நடத்துவாங்க கேம்ஸுலாம் நிறையா நடத்துவாங்க கல்ச்சுரல்ஸும் நடத்துவாங்க அதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து கேம்ஸ் தான் அதிகமாக கல்ச்சுரல்ஸ்லாம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும் கேம்ஸுலாம் வந்து நான் வந்து நிறைய கேம்ஸ் விளாடுவேன் இருந்தாலும் எனக்கு வந்து செட்டில்காக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டடாக இருக்கும் அதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணேன் அதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது எனக்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்து கெடைச்சிச்சி அதை வெச்சி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்றேன் என்னோடய என்னோடய எஜுகேஷன் இதுலேயே நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ட்டடடாகி அந்த என்னோடய பிடிச்ச அந்த ஃபீல்டில் நான் வந்து போய் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து வெளையாடலாம் அலோவ் பண்ணமாட்டாங்க என்னை வந்து அலோவ் பண்ணி எனக்கு வந்து அதில் வந்து நான் வந்து ப்ரைஸ் வாங்கி அதை வந்து நான் கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கும்போது அவங்களும் வந்து சந்தோஷப்பட்டாங்க எனக்கும் அதுவந்து சந்தோஷமாக இருந்துச்சு இருந்தாலும் நான் வந்து அது ஒரு இதுமாதிரி இன்னும் நான் வந்து செட்டில் மட்டும் இல்லாமல் இதுமாதிரி நான் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணணுன்னு வந்து நினைக்கிறேன் நெனைச்சி எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் நான் வந்து பெருமைப்படுத்தணும் அப்படின்றது மாதிரி நினைக்கிறேன்